எனக்கு பிடிச்ச புக்குன்னு பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் புக்கு தான் அந்த புக்கு தான் படித்து வியந்து படிப்பேன் அதுவே பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் ஒன்று பொன்னியின் செல்வன் டூ பார்ட் டூ விட்டுட்டாங்க அது அப்புறம் வந்து அது இல்லாமல் பொன்னியின் செல்வன் வந்து அந்த இயக்குனர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ந பெ நிறைய நிறைய இந்த ரசி பெரிய மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாேரும் அதில் ச பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் எனக்குப் பிடிச்ச படம்னு ரொம்ப மிகவும் பிடித்த படம் வந்து தேவராட்டம் தான் தேவராட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எனக்கு வந்து அவங்க தேவராட்டம் ஓட ஃபேன் நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து அப்புறம் வந்து தேவராட்டம் வந்து இப்போ அவன் ஃபைட்டு சீனு அது இல்லாமல் அந்த ல லவ் ரொமேன்டிங் சீனு அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா நிறையா படம் எல்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன் ஆனால் தேவராட்டம் படம் உண்மையிலேயே எனக்கு லாஸ்ட் கட்டத்தில் அவங்க தலையை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பான் அதுதான் எனக்கு பிடிச்ச படமே அது இல்லாமல் அப்புறம் வந்து எனக்கு வந்து டிவியில் வந்து சன் சிங்கரெலாம் பார்க்க பார்ப்பேன் எப்பேயாச்சும் தான் பார்ப்பேன் அதுவும் நல்லா இருந்து நல்லாயிருக்கும் அதனால தான் பார்ப்பேன் எப்பேயாச்சும் தான் பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் அப்புறமே சுட்டி டிவியெலாம் பார்ப்பேன் சுட்டி டிவியில் வந்து போகோ பார்ப்பேன் சிஎன் பார்ப்பேன் அப்புறம் வந்து வருத்தப்படாத காட்டேரி சங்கம் பார்ப்பேன் அப்புறம் வந்து அதுதான் பார்ப்பேன் அதுக்கு அப்புறம்லாம் பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல்